நான் வந்துவிட்டு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி இருந்து தான் வந்து காயின் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி அந்தமாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது ஆனால் வந்துவிட்டு இப்போது வந்துவிட்டு நான் காயின்லாம்ன் வந்துவிட்டு இந்த பழைய பத்து பைசா இருபத்தஞ்சி பைசா அந்தமாதிரி நாணயங்கள் அதோடு வந்துவிட்டு இப்போ புதுசாக வர இருபது ரூபாய் இருபது ரூபாய் காயின்னு அந்தமாதிரி எல்லாமே வந்து நான் வந்து சேர்த்து வெச்சிட்டு இருக்கேன் இந்தமாதிரி சேகரிக்கும் போது நம்மளுக்கும் வந்து அந்த ஒரு புது நாணயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிறத விட அதை சேத்து வைக்கணும் நம்மளோட தலைமுறைகளுக்கு வந்து நம்ம காம்மிக்கணும் அப்டிங்கிற ஒரு ஒரு மனசில் ஒரு இது வந்துவிட்டு இருக்கும் ஒரு எண்ணம் வந்துவிட்டு தோணும் அதேமாதிரியே வந்து நம்மளுக்கு அது வந்து பண்ணும்போது ஒரு மன நிம்மதி அப்டிங்கிறது கிடைக்கும் ஒரு மன அமைதிங்கிறது கிடைக்கும் இந்த வேலை நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்டிங்கிறத நான் வந்து நெனைக்கிறேன்